எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு போட்டு அனுப்பனுங்கிறது என்னோட ரொம்ப ஒரு ஒரு குறிகோளாகவே வச்சிட்ருக்கேன் அதனால் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம அனுப்பவே மாட்டோம் மெய்னாக சாப்பாட்டு விஷயம் வந்து எனக்கு செய்யறது ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்க ச நா செஞ்சு கொடுத்து அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதாவது அதுவும் நல்லாருக்குன்னு சொல்லி விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அதில் இது காலையில் பூரி சப்பாத்தி எது வேணும் என்ன சமையல் கேட்டாலும் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் அதுவும் இப்போ யூடியூப் பார்த்து நிறைய சமைக்க முடியிது ஒரு சாப்பாடுன்னுலாம் கிடையாது நிறையா செய்வேன் என்ன வேணாலும் செய்வேன் பிரியாணில இருந்து சப்பாத்தில இருந்து நான்வெஜ்ஜே எ என்ன வேணாலும் சிக்கன் மட்டன் எதில் வேணாலும் செய்ய சொன்னாலும் செய்ய முடியுது எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு மாப்பிளைங்க வரும் போது அவங்களுக்கு வயிறார சமைச்சு போட்டு சாப்பிட வைக்கிறது மட்டும் தான் எனக்கு திருப்தியாக தோணுது அவங்க அவங்க சாப்பிட்டு நல்லாருக்குன்னு சொல்லும் போது சந்தோஷப்பட்றதுக்கு அளவே இருக்காது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்